இப்போது ஓட்ட பந்தயத்தை வந்து நான் என்ன போ பொழுதுபோக்காக எடுத்துட்டன்னா இப்போ பொழுதுபோக்காக சொல்லுகிறேன் எப்படின்னா நான் வந்து இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன் அது எனக்கு பிடிச்சனால தான் நான் அந்த வேலைக்கு போக முடியும் இப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வாக இருக்குது ஓடுறதுக்கு பிடிக்குதுன்னா நான் அந்த சூஸ் அந்த இதுவே சூஸ் பண்ணி ஐ வில் கோலாக எடுத்து நான் அதில் அதில் வந்து கரெக்டாக செய்கிறனா கரெக்டாக ஓடுகிறனா நானு நான் என்னால் ஓட முடியுமா அப்படின்னுது ஓகே இப்போ வந்து அதை வா இப்போ இப்போலாம் வருங்காலத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்கனா அந்த ஓட்ட படுத்தததே ஒரு ஒரு வேலையாக பண்ண ஆரபிச்சிட்டாங்க இப்போ எப்படி சொல்கிறதுனா இப்போ நான் ஒரு ம் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸுனா அதுக்கு ஒரு இது இருக்குது மா ஒரு மதிப்பு இருக்குது அதுவே அது அது வந்து எதுக்கு இணங்க து து தூண்டுகோலாக வந்துச்சுன்னா இப்போ நான் சின்ன வயசுலேருந்து ர ரன்னிங் ஓடுகிறேன் ஓட்ட பந்தயத்தில் ஒரு ட்ராக்கில் ஓடுகிறேன் ஏன்னால் எனக்கு தெரியும் எதனால ஓடுகிறேன் ஏ எது எது சாப்பிட்டா எப்படி ஓட முடியும் என்ன சத்து வேணும் ஓடுறதுக்கு அப்படின்னு வச்சா அது தெரியணும் இப்போ நம்ம காலைலருந்து ப் ப்ராக்ட்டிஸ் போகணும் ஈவினிங் ப்ராட்டிஸ் பி போகணும் அது ப்ராட்டிஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம ஒரு ஸ்டேஜ் ஏறினா ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ ஒரு கப்போ ஜோர்னலோ நம்மளால் வாங்க முடியும் ஆனால் ஆ காலைல எழுந்திரிச்சு நான் என்ன ச பண்ண ஓடணும் அதெலாம் நான் பல சாதனைனா எப்படின்னா சா நினைக்கறதுலாம் பெருசாக ஒன்றும் இல்லை நான் ஜோர்னல் அளவுக்கு போயிருக்கேன் ரன்னிங் ஓடுனேன் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அதை நான் கன்டினியூ பண்ணலை அதனால எனக்கு வெயிட் கெயின் ஆச்சு பல பிரச்சினை ஆச்சு நாலாம் ரன்னிங் ஓடினேன் இப்போல்லாம் ஓட முடியலை